எனக்கு பெயிண்ட்டிங் பண்ணுறதுனா ரொம்ப இஸ் இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவேன் அதை வந்து நான் எப்படிலாம் வந்து சேவ் பண்ணிக்கிறது வச்சு நான் சைல்ட்ஹுட் டேஸ்லருந்தே எப்படி எப்படிலாம் வந்து பெயிண்ட்டிங் வரைஞ்சது வந்து சேவ் பண்ணறன்றத என் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து பெயிண்ட்ங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கனா ஒரு ஒரு வாலில் கூட விடாமல் சின்ன வயஸுலருந்து கிறிக்கிட்டே இருப்பேன் அது வந்து அவங்க பெருசாக நினைக்கல ஆனால் இப்போது வந்து நான் அதை எந்தளவுக்கு வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்ளுக்கே தெரியும் அதனால் எனக்கு வந்து சின்ன வயசுலாம் நான் எனக்கு மோஸ்ட்லி மனிலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா வொயிட் பேப்பர்ஸில் வந்து வரைவேன் ஒயிட் பேபர்ஸில் வரைஞ்சத எடுத்து இப்போது ஃபைல் மாதிரி இப்போ ஸ்டிக் ஃபைல்லாம் அப்போ இருந்துருக்குல அந்த ஸ்டிக் ஃபைலில் வந்து ஒரு ஒரு பேஜை கவர் பண்ணிட்டு அதை வந்து அப்போப்ப எடுத்து பார்த்துட்டே வர ப்ரெண்ட்ஸ் ப்ரெண்ட்ஸ் சர்கில் அப்புறம் வந்து இந்த ரிலேட்டிவுஸுலாம் வந்தாங்கன்னால் அவங்கள்ட்ட எடுத்து காமிப்பேன் அப்படி எடுத்து காமிக்கும்போது அவங்க வந்து நல்லாருக்குது இது மாதிரி எனக்கும் வரைஞ்சி தரியா அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கும் வரைஞ்சி தருவேன் என் கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணுவேன் அப்பறோம் வந்து இப்போ கொஞ்ச கொஞ்சமாக நான் மெச்சுர் ஆனதுக்கு அப்பறம் இப்போலாம் வரை வரையுறது எல்லாமே என்ன பண்ணுவன்னா வேக்ஸ் பெயிண்ட்டிங் அதை மாதிரிலாம் பண்ணுறத ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வந்து ஃபோட்டோவா மாட்டி வைப்பேன் என்னோடய ரூம்ஸ் ஃபுல்லாவே அப்படிதான் பண்ணி வைப்பேன் அப்பறம் வாலில் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸுலாம் நான் வந்து ஒர்க் பண்ணுற எல்லா பெயிண்ட்டிங்குமே ஸ்டிக்கராக கன்வர்ட் பண்ணி எல்லாத்தையும் வாலில் வந்து பேஸ்ட் பண்ணி வைப்பேன் லேமினேட் பண்ணிட்டு அதையும் வந்து ஹாங்கர் மாதிரி ஹங்கரில் வந்து மாட்டி வச்சுட்டு அதை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு பாஸ்ட்டிவ் வைப் கிடக்றதுன்றதுனால இது மாரிலா நான் வந்து சேமித்து வச்சிட்டுருப்பேன் அப்பறம் ட்ரெயினில் போகும் போது பஸில் ட்ராவல் அப்போல்லாம் ட்ராயிங் புக் மாதிரி போட்டு அது வந்து டே பை டே அதை வந்து என்னென்ன எனக்கு பார்த்தவொட்னே அது வந்து வரையண்னு தோணும் போது அதை வரைஞ்சி அதில் வச்சுப்பேன் அடுத்து நம்ம நம்ம அந் அதே ஒரு ஒரு ட்ராவல் அந்த வெஹிக்களில் போகும் போது அதை எடுத்து பார்க்கும் போது ஓ நம்ம இங்கே தான் வரஞ்ஜோம் அப்படின்ற ஒரு மெமரிஸ் கிடைக்கும் இப்படிலாம் நான் சேவ் பண்ணும் போது எனக்கு வந்து பெயிண்ட்டிங்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாருக்கும் இப்போ கூடோம் நான் எங்கள் எதை வந்து ஒரு லைக் பண்ணி பார்க்குறனோ அதை உடனே வரஞ்சிடுவேன்